எங்கள் பகுதியில் கலாச்சார குழுக்கள் அதிகமாகலாம் இல்லை கம்மியாக தான் இருக்காங்க என்ன சொல்கிறது ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்க இங்கிலீஷ் பேசுறவங்க இருக்காங்க மதம் சார்புடையவங்களும் இருக்காங்க கிறிஸ்ட்டின்ஸ் இந்தமாதிரி தான் இருக்காங்க கலாச்சாரன்னு பார்த்தீங்கனா ஐய்யர் வீடு ஐய்யர் ஐய்யருங்கள் தனியாக இருக்காங்க நாங்க அப்பறம் நரிக்குறவர்கள் அவங்களாம் தனியாக இருக்காங்க அவங்களோட கலாச்சாரம் வேறயா இருக்கும் எங்களோட கலாச்சாரம் வேறயா இருக்கும் மேக்சிமம் அவங்க தமிழும் பேசுவாங்க அவங்க வேறு லாங்குவேஜ் பேசினாலும் தமிழும் பேசுவாங்ககன்றதனால நாங்கள் தமிழ் பேசுவோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் செட் ஆகும் ஓரளவு நாங்கள் மேனேஜ் பண்ணி அவங்கள்ட்ட பேசிக்கிறோம் வேணும்னா அவங்க கூட தகவல் தொடர்பு ட்ரான்ஸ்லேட் பண்றவங்க இருப்பாங்க அவங்க மூலைமா பேசுவோம் நாங்கள் என்ன நாங்கள் என்ன கலாச்சாரம் ஃபாலோவ் பண்ணுறமோ அதுக்கு அவங்க வருவாங்க அதுமாதிரி அவங்க என்ன செய்யுறாங்களோ அதுக்கு நாங்கள் போவோம் நாங்கள் ரெண்டு வேறு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதனால எல்லாத்தையும் நாங்கள் செய்ய ஆரம்மிச்சிக்குவோம் அவ்ளோவுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டலாம் இல்லை ஓரளவுக்கு நாங்கள் மேனேஜ் பண்ணி போய்க்குவோம் லாங்வேஜ் பிரச்சனை இல்லாததனால ஓரளவு நாங்கள் அட்ஜஸ் பண்ணி ஓட்டிடுவோம்